ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் சரி ஆமாம்

உங்கள் பெயர் அருண் என் பெயர் காதர் சொல்லுங்கள் என்ன பட்ஜெக்ட்டு ஆமாம் டபுல் பெட்ரூம் வேணுமா சிங்கிள் பெட்ரூம் வேணுமா டபுல் பெட்ரூம் கார் பார்க்கிங்யோட வேணும்ன்னா ஒரு எயிட் லாக்ஸ் வரும் அதுலேயே இன்னோரு ரூம் இன்னொரு ரூம் சேர்ந்து வேணும்னா கார் பார்க்கிங் வேணும்னா ஃபுல் காம்பௌண்ட் சுவர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒருபன்னெண்டு ரூபாய் வரும் பன்னெண்டு ரூபாய் வரும் நீங்கள் வந்து இனிஷியல் அமௌன்ட் வ எவ்வளோ கட்டுறது கட்டுவிங்க சரி நாலு லட்சம் கட்டுறிங்க மீதி அமௌன்ட் வந்து டைம் போட்டு அக்ரீமெண்ட் போட சொல்றிங்கள் எத்தனை மாசம் போடணும் அக்ரீமெண்ட்டு இந்த சின்ன அமௌன்ட்டுக்கு அஞ்சு டு ஆறு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க விற்கிறவங்க நான் வேணால் பார்ட்டி கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன் நீங்கள் அமௌன்ட் ரெடி பண்ணிட்டு வாங்க ஒரு நாளைக்கு சைட்ட பார்ப்போம் டபுள் பெட்ரூம் தான உங்களுக்கு டபுள் பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் தான சரி கால் பண்ணி கூட இருக்கலாம் பார்ப்போம் இன்னொரு இடம் இருக்குது ரெடி பண்ணி தரேன் வாங்க சைட்ட பாருங்கள் அதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் பாருங்கள் டாக்குமெண்ட் லீகல் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் அக்ரீமெண்ட் போடுங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தான் பார்த்துக்கலாம் ஒன்னும் பிரச்சின இல்லை பஸ் ஸ்டாண்ட்னா உங்களுக்கு பக்கத்துலயே வராது ஒரு தெரு ரெண்டு தெரு தள்ளி வரும் மூணாவது தெரு மொத்தம் பத்து தெரு இருக்குது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒன்னாவது தெருவில் கிடைக்கலாம் மூணாவது தெருவில் கிடைக்கலாம் இல்லை அஞ்சாவது தெருவில் கிடைக்கலாம் வீட்டுல கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்போது வருவிங்கன்னு சொல்லுங்கள் வர மாதிரி இருந்தால் ஒரு முன்னாடியே கால் பண்ணிட்டு வாங்க